நமது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலாத்தளங்கள் உள்ளன இந்தியாவை பொறுத்த வரை ஃபஸ்ட்டு டெல்லி ஆக்ரா தாஜ்மஹாலை சொல்லலாம் உலக அதிசயங்களில் ஒன்று தென் மும்பையில் இருக்கற நி நதியை பற்றி சொல்லலாம் கொல்கட்டாவில் இருக்கிறது பற்றி சொல்லலாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஆனைமலை காடு முதுமலை காடு அந்த மாதிரி ஏகப்பட்ட சுற்றுலாத்தளங்கள் உள்ளன பிரபலமான இடங்கள் சொல்லும் போது நம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு இண்டியாவை பொறுத்த வரையும் ஒரு எழுவத்தஞ்சி ப்ளேஸஸ் இருக்குது டூரிஸ்ட் ப்ளேஸஸ் கேரளா ஆந்திரா அந்த மாதிரி ஏகப்பட்ட திருப்பதி திருப்பதி ஏழுமலையான் கோவில் கூட ஒரு சுற்றுலாத்தளம்னு சொல்லலாம் அதிகமாக செல்லக்கூடிய மக்கள் ஆந்திரா தான் திருப்பதி ஏழுமலையான் பகவான் அகசு தரிசிக்க செல்வாங்க மற்றப்படி பார்த்தீனா உதைப்பூர் பெங்களூர் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் பார்த்திங்கனா பிங்க் சிட்டி நல்ல சுற்றுலாத்தளன் சொல்லலாம் அப்புறம் இண்டியாவை பொறுத்த வரையும் அந்தமான் தீவுகள் சொல்லலாம் வாரணாசி சொல்லலாம் உத்திரப்பிரதேஷில் அந்த மாதிரி நிறைய ட்ராவல் ப்ளேஸஸ் இருக்குது